ஆ ஹலோ கேஷவர்தினி வாங்கள் வந்துட்டீங்களா நீங்கள்தான் டூரிஸ்ட்டு கைடுங்களா ம் சரி மேடம் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா ஆ ஓகே பஸ்ஸு இப்போ எப்போங்க வரும்

ஆஃப்னார் ஆகுங்களா சரிங்க இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரிதானேங்க போக போகிறோம் பாண்டிச்சேரியில் என்னென்ன ப்ளேஸஸ் இருக்குதுங்க

ம் இங்கே நீங்கள் ஹோட்டல்ஸை பற்றி சொல்லுங்களேன் பாண்டிச்சேரியில் என்னென்னமாதிரி ஹோட்டல் இருக்குது எனக்கு ரெண்டுமே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டல் நல்ல கம்ஃபர்டபுளாக வேணும் வித்து ஃபுட்டெல்லாம் அவங்களே கொடுக்குறமாதிரி இருந்தாலும் பரவாயில்லை இல்லை நீங்கள் தனியாக எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபஸ்ட்டு தங்குறதுக்கு ஒரு ஹோட்டல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம லன்ச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு இப்போத்திக்கி நம்ம கோயிலெல்லாம் போகிறோம் இல்லைங்களா எனக்கு சைவமாகவே சொல்லிவிடுங்க நாளைக்கு ஆனால் நாங்கள் அசைவம்தான் சாப்பிடுவோம் நீங்கள் நாளைக்கு எனக்கு அசைவம் சொல்லுங்கள் ம் ம் ம் ஓகேங்க கேஷவர்தினி பஸ்ஸு வந்துடுச்சி நம்ம ரெண்டு பேரும் ஏறிடலாமா ஓகே ஓகே ஓகேங்க பாய் ஆ ஓகேங்க பாய்